முன்னே எல்லாம் எங்கள் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் தூரம் தூரமாக இருக்கும் நான் போகணுன்னா ஸ்கூலுக்கு தூரமாக அங்கே போகணும் பழைய பேட்டைக்கு போகணும் இப்போ எல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்டேயே காலேஜி எல்லாம் வந்துடுச்சு வுமென்ஸ் காலேஜி சந்தியா காலேஜி வந்து இருக்குது இங்கே இந்த சந்தியா காலேஜி இருக்குது அப்புறம் க சிவகாமி அம்மாள் காலேஜி இருக்குது டீனட்டி ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் எல்லாம் நிறையா ஸ்கூலு நிறையா காலேஜ் எல்லாம் வந்துடுச்சு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வட்டாரம் சுற்றி எல்லாம் சுற்றி நிறையா காலேஜி நீலகிரி ஸ்கூல் இருக்குது கேம்ரெஜி ஸ்கூல் இருக்குது வேலம்மாள் ஏதெதோ நிறையா ஸ்கூல்ஸ் விஜய் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது காலேஜி கூட நிறையா இருக்குது இங்கே கொன்சாகா காலேஜ் இருக்குது நிறையா காலேஜி இருக்குது இப்போ முன்னேலாம் நாங்கள் படிக்கும்போது காலேஜு இல்லை எதுவுமே இல்லை இப்போ காடாக இருந்துச்சு இப்போ எல்லாம் காலேஜி ஸ்கூல் எல்லாம் வந்துடுச்சு இங்கே